எனக்கு வந்து பொதுவாக கோவிலுக்கு போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் இது நாள் வர நிறைய கோவில் சுற்றிட்டு வந்துருக்கேன் இன்னும் போகணுன்னு ஆசை எனக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலு அங்கே போகணும் அப்பறம் தஞ்சாவூர்லேயே தங்க கோவிலு இருக்குல்ல தங்க கோ தங்க கோவிலு போகணும்னு ஆசை திருப்பதி இந்த மூணு கோவில் தான் நான் போகாத கோவில் அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இங்கே போனால் என் ஃபேமிலியோடய தான் போகணும் என் கொழந்தைங்க எங்கள் வீட்டுக்காரரு நாங்கள் மூணு பே நாங்கள் நாலு பேர் தான் சேர்ந்து போகணும் ஒன்ஸ்ஸு வந்து தங்க கோவிலுங்கிறது நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஆனால் அங்கே போனால் நேரடியாக தான் போய் பார்க்கணும்ன்ட்டு நான் யூடியூபில் கூட இதுநாள் வர சர்ச் பண்ணி பார்த்தது இல்லை தஞ்சை பெரிய கோவில் வந்து அங்கே சிற்பங்களெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க முன்னெல்லாம் இந்த நந்தி அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் கோபுரம் நல்லா உயர்ந்த கோபுரம் அதை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன் நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிற இதுலேயும் படிச்சுசிருக்கேன் புக்கில் எல்லாம் நிறைய படிச்சுருக்கேன் அதனால் அங்கே போகணும்னு ரொம்ப ஆசை திருப்பதி வந்து நிறையா கூட்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன் டக்குனு சாமியை பார்க்க முடியாது எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கேயும் நான் இன்னையும் போனது இல்லை அங்கே போகணும்னு ஆசை போனால் இது மூணு கோவிலுக்கு என் ஃபேமிலியோடய தான் போகணும் நாங்கள் இப்போது போகிற சூல்நிலையில் இல்லை இருந்தாலும் இ இன்றைக்கு இல்லையானாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் போவோம் போகணும்னு தான் ஆசை அப்புறம் கொடைக்கானல் போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது இந்த மே மாசம் க்ளைமெட்டுக்குலாம் கொடைக்கானல் போகணும்னு ஆசை என் கொழந்தைங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நான் இப்போதைக்கெல்லாம் முடியலை இன்னொரு நாள் போகலானு சொல்லுவேன் கொடைக்கானல் கூப்பிட்டு போகணும்னு ஆசை இந்த மே மாசத்து லீவுக்கு தான் போகலான்ட்ருக்கோம் அங்கேயும் போவோம்